இங்கே சேலம் மாவட்டத்தில் வந்து விவசாயமும் கொஞ்சம் நல்லா நடக்குது ஆடு மாடு கோழிலாம் வளர்த்துறாங்க பிறகு வே ஸ்டீல் ப்ளான்ட்டு வேலைக்கும் போகிறாங்க இங்கே பேமஸ்ஸானது ஸ்டீல் ப்ளான்ட்டு அங்கேயும் வேலைக்கு போகிறாங்க இங்கே சுற்றி மைன்ஸுங்க நிறையா இருக்குது மைன்ஸுக்கும் வேலைக்கு போகிறாங்க பிறகு சுயத்தொழில்ன்னா வீட்லேயே வெள்ளி வேலையும் நெறை நிறையா பேரு வீட்டில் வெள்ளி வேலையும் செய்கிறாங்க வெள்ளி ப கால் செயினு செயின்னு எல்லாம் வீட்டில் வச்சி குடிசை தொழில் மாதிரி அதையும் நல்லா பண்ணுறாங்க சேலம் மாவட்டத்தில் இருந்துதான் வெள்ளி எல்லாம் வெளியிலெல்லாம் போகுது அது ரொம்ப சேலத்தில் பண்ணுறாங்க மற்றது என்ன பிறவு விவசாயமும் நல்லா நடக்குது விவசாயமும் பரவாயில்லாமல் நல்லா பண்ணுறாங்க இது பிறகு சுயத்தொழிலும் நல்லா செய்கிறாங்க